ஹலோ பாண்டியனா ஆ வணக்கம் வணக்கங்க நாங்கள் ஒரு புது கார் ஒன்று வாங்கலான்ருக்கிறோம் அண்ட் வந்து பழசுல எது கிடைச்சாலும் வாங்கலான்ருக்கிறோம் ரெண்டு ஆப்ஸன் வெச்சுருக்கோம் எங்களுக்கு தேவையான ரெக்கொயர்மென்ட் பார்த்தீங்கனா சிக்ஸ் சீட்டடு அது என்ன பிரைஸ் வருது புதுசு என்ன பிரைஸ் வருது பழசுல செகண்ட்ஸ்சில் ஏதாவது உங்கள் கிட்டே இருக்குதா என்ன கம்பெனி இருக்குது இந்தமாதிரி கொஞ்சம் டீட்டைல்ஸ் சொல்லுங்களேன்

ஆ ஓகே சரிங்க சரிங்க ஓகே சரிங்க ஓகே சரிங்க சரிங்க ஓகே ஆ இது என்ன வருதுங்க அந்த ட்ரைபர் சொன்னீங்களே அது என்ன பிரைஸ் வரும் அது என்ன மாடல் இருக்குது ஏதாவது செகண்ட்ஸ் இருக்கா உங்கள் கிட்டே

ஓகே ஓகே ஓகே ஓகே சரிங்க சரிங்க இப்போது நீங்கள் அதை எர்டிக்கா சொன்னீங்க இல்லையா அதில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் எப்படி இருக்குது தொழில்நுட்ப வசதியெலாம் எப்படி இருக்குது அந்த ப்ளூ டூத்னு சொல்றாங்க இந்த மாதிரி தொழில்நுட்ப வசதியெலாம் எப்படி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்

ம் ம் ம் ம் ம் ஓகே ஓகேங்க ஓகே சரிங்க

ம் ம் ஓகே

ம் பயன்படுத்திக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகே சரிங்க சரிங்க இப்போ நாங்கள் இப்போ செகனென்ட்டு வாங்கலாமா இல்லை முதல் தரமாக புதியதாக வாங்கிடலாமா அதில் ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு சரிங்க

அப்படிங்களா ம்

வண்டி ஆனால் நம்ம தெளிவாக இருக்குதுங்க வண்டி கண்ணாடி பி பின்பகுதி முன்பகுதி அதெல்லாம் தெளிவாக இருக்குதுங்களா அதோடய வண்ணம் என்ன வண்ணமாக இருக்குதுங்க அந்த எர்டிக்கா சொல்கிறிங்களா அதோடய ஆ ஓகே சா சரிங்க ஆ நல்லதுங்க நாங்கள் நாளைக்கு மதியம் வந்து பார்க்கலான்ருக்குறோம் ஆ நீங்கள் எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க அங்கே ஃபோர் சரிங்க ம மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துடுறேங்க வந்து பார்த்துக்குறங்க அதுக்குண்டான முன் பணம் என்னமோ கொடுக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கங்க நன்றி ஆ நன்றிங்க நன்றி வணக்கம்